ஹலோ வாசன் ஹோட்டலாண்ணா எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு ஆர்ட்ரு எடுத்துக்கிறீங்களா ஓகே சொல்றேன் எழுதிக்கங்க நான் ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று சிக்கென் பட்டர் மசாலா ஒன்று சிக்கென் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று மஸ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஒரு செட்டு பிரியாணி ஸ்டார்ட்டரில் வந்து எனக்கு ஒரு கெபாப்பு ஒன்று சிக்கென் லாலிபாப் ஒன்று சிக்கென் விங்ஸ் ஒன்று சில்லி ஃபிஷ் ஒன்று அதே மாதிரி ஸ்வீட் வந்து எனக்கு அல்வாவும் குலோப்ஜாமூனும் வேணும் இதோடு சேர்த்து எனக்கு பிரியாணிக்கு வந்து ரைத்தாவும் ப்ரெட் அல்வாவும் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா அப்புறம் வந்து உங்கள் எவ்வளோண்ணா ஆகும் எதுவும் டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா எனக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் எப்பவுமே உங்கள் கடையில் தான் வாங்குகிறேன் ஓகே என் பேரு வந்து ஹரிணி அட்ரெஸ் வந்து நாகப்பட்டினம் வாசன் ஸ்ட்ரீட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சூடாக வேணும் கொஞ்சம் சீக்கிரம் டெலிவெரி பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு கார்ட் பேமெண்ட் வந்து எப்படி கேஷாக பே பண்ணலாமா இல்லை கார்ட் பேமெண்ட் ஓகே வா ஓகே ஓகே அண்ணா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும் கொஞ்சம் சூடாக இருக்கணும் ஓகே நான் எப்போயுமே இங்கே தான் வாங்குகிறோம் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி எனக்கு பில்லு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ஓகேண்ணா ஓகே எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் இதை டெலிவரி பண்ணிடுங்க ஓகே